தேர்தல் நேரத்தில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தே ஓட்டுப் போட போகிறோம் அப்படின்னா அன்றைக்கு முதல் முதல்ல என்ன ஆச்சுன்னா ஓட்டர் ஐடியை வந்து தேட வேண்டியதாக ஒரு சிரமம் ஏன்னு கேட்டீங்கன்னால் இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஓட்டுப் போட போகிறோம்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல தான் அந்த ஓட்டு ஒரு அஞ்சு வருடம் கழித்து தான் ஒட்டர் ஐடியே எடுக்கப் போகிறோம் அந்த ஓட்டர் ஐடி எடுக்கும்போது அது எங்கள் இருக்கு எந்த மூலையில் இருக்குது இது எப்படி இருக்குது எந்த எந்த இடத்துல வெச்சுருக்கோம் அப்படின்னு நமக்கு எப்போயுமே தெரியாது ஏன்னு கேட்டீங்கன்னால் அந்த ஓட்டர் ஐடி வந்து அஞ்சு வருடத்துக்கு ஒரு டைம் தான் அந்த ஓட்டர் ஐடி எடுக்கப் போகிறோம் திரும்ப திரும்ப அதை எடுத்து வெச்சுட்டு நம்ம வந்து அது எடுக்கப் போகிறதில்ல அதனால் என்ன அப்புடின்னா அந்த ஒரு இஷ்யூ வந்து எனக்கு தேர்தல் டைமில் நிறையா சிரமம் ஆகிருக்கேன் அதுக்கப்புறமேட்டு ஓட்டு ஸ்லிப் வந்து வர வேண்டியது ஒரு இது ஓத்து ஓட்டு சிலிப் வந்து கரெக்டாக நமக்கு வராது அந்த டைமில் நமக்கு எதுவும் மேரேஜ் ஆகிருந்தாலோ இல்லை இல்லை ஊரு விட்டு வெளியூரு எங்கேயோ பக்கத்து ஊரு எங்கேயா போனாலோ அந்த ஓட்டர வந்த ஓட்டரோட ஐடி ஓட்ரு ஐடியோடய அந்த ஐடி நம்பர் வந்து மாறுகிறத்துக்கான வாய்ப்பு அதிகம் ஏன்னு கேட்டீங்கன்னால் ஒரு ஒரு தொகுதிக்கும் ஒரு ஒரு து ஓட்டர் ஐடி ஸ்லிப் இருக்கும் அந்த ஸ்லிப்பு வந்து கரெக்டா நமக்கு கரெக்டா வருமான்னு தெரியாது இங்கேருந்து அங்கேப் போயிட்டால் அங்கே அந்த அட்ரஸ்ஸும் அந்த அட்ரஸ்ஸுக்கு மறுபடி மாற்றணும் அந்த அட்ரஸ்ஸு இந்த அட்ரஸ்ஸுக்கு மாற்றணும் நிறைய இஷ்யூஸ் இருக்குது இந்த ஒரு சிரமத்தை நான் வந்து தேர்தல் டைமில் வந்து நான் வந்து இது பண்ணிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தது என்னென்னு தெ என்னென்னா அங்கேப் போயிட்டு என்ன யாருக்கு ஓட்டுப் போடுறது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இது ஏன்னால் யாருக்கு ஓட்டுப் போடுறதுன்னு நம்ம நிறைய யோசித்து வெச்சுருப்போம் இவங்களுக்கு போடலாமா அவங்களுக்கு போடலாமா அப்படின்ட்டு இந்த ஒரு இஷ்யூ வந்து நிறைய எனக்கு வந்து தேர்தல் சமயத்தில் வந்து ரொம்ப நடந்துருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கேப் போயிட்டு அங்கே நிறைய பேரு பூத்தில் உட்காந்துருப்பாங்க பூத்தில் உட்காந்து இல்லைநீ இவங்களுக்கு போடுங்கள் நான் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணித் தரறேன் அவங்க இதில் போடுங்கள் நான் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணித் தர்றேன் நீங்கள் எனக்கு போடுங்கள் நான் உங்களுக்கு வந்து இந்தத் தார் வசதி ரோடு வசதி பாத்ரூம் வஸ் கழிப்பிடம் வசதி தோ ஓட்ட வீடு கட்டித்தரறேன் அப்படின்ட்டு நிறையா நம்ம வந்து நமக்கு தேர்தல் சமயத்தில் வந்து இந்த மாதிரி வந்து நமக்கு ஏன் தொகுதி தொகுதிக்கு வந்து நம்ம வந்து உங்களுக்கு இது பண்ணித் தர்றேன் அது பண்ணித் தர்றேன்ட்டு நிறையா நம்மக்கிட்ட வந்து இது கேட்பாங்க அது பண்ணுவாங்கள் ஆனால் தேர்தல் முடிஞ்ச உடனே தேர்தல் ஓட்டு அந்த கவுண்ட்டிங் எல்லாம் முடிஞ்சவொடனே எந்த ஒரு கவுன்சிலரோ எம்எல் எம்எல்ஏவோ யாரும் நம்ம நம்ம தொகுதி தே வந்து தேடி வந்து நம்ம யாரையும் பார்க்க மாட்டாங்கள் இது ஏன்னால் இதான் வந்து தேர்தல் சமயத்தில் நிறையா வந்து நடக்க வேண்டியதாக ஒரு இது ஏன்னு கேட்டீங்கன்னால் தேர்தல் சமயத்தில் வந்து இது மாதிரிலாம் நிறைய இஷ்யூஸ் நடக்கும் ஒன்ஸ் ஒன்ஸ் ஒரு டைம் அந்த தேர்தல் க தேர்தல் அப்போ ஒரு ஒரு மாதம் வருவாங்கள் பிரச்சாரத்துக்கு அதுக்கப்புறம் வந்து யாரும் வரமாட்டாங்கள் ஏன்னு கேட்டீங்கன்னால் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னால் அதுக்கப்புறம் எதுக்கு வர வேண்டியது இருக்குது அந்த அஞ்சு வருஷத்தில் அவங்க என்னென்ன பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு அவ்வளோ தான் போயிடுவாங்க மறுடியும் அந்த அடுத்த அஞ்சு வருஷத்து அஞ்சு அடுத்து அஞ்சு வருஷத்தில் நமக்கு வந்து இது மாதிரிலாம் பண்ணுவாங்கள் இது மாதிரி பண்ணித் தரறேன் அது பண்ணித் தருவோம் அப்பிடின்ட்டு அதனால தான் இப்போ அதுவும் அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து நான் நிறைய இது மாதிரி அனுபவிச்சுருக்கேன் ஏன்னு கேட்டீங்கன்னால் எங்கள் ஊர்லேயே இது மாதிரி வந்து உங்களுக்கு இது பண்ணித் தரறேன் ரோடு வசதி போட்டுத் தரறேன் க கழிப்பிடம் கட்டித் தரறேன் நிறையா வந்து சொல்லி சொல்லிருக்காங்கள் ஆனால் இது வரைக்கும் வந்து எதுவும் செஞ்சதான் வந்து யாரும் வந்து எதுவும் பார்க்கவும் இல்லை எதுவும் செய்யவும் இல்லை கேட்டால் பண்ணித் தர்றேன் பண்ணித் தர்றேன்ட்டு காலங்கள் கடந்துக்கிட்டே தான் இருக்காங்களே தவர எந்த ஒரு முடிவும் யாரும் எடுத்ததே இல்லை இது வரைக்கும் அதனால் தான் சிந்திச்சி ஓட்டுப் போடணும் யாருக்கு ஓட்டுப் போடுறது யாரு ஓட்டுப் போட்டால் இது மாதிரி நல திட்டங்கள் செய்வாங்கள் அப்படின்ட்டு நம்ம வந்து பார்த்து ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சமூக சமூக செய் இவங்களும் நல்லவங்க ஓட்டரை வந்து கரெக்டாக போடணும் நீங்கள் த மாத் இல்லை அங்கேப் போயிட்டு இல்லை இவங்க சொன்னாங்கன்னு தான் இந்த ஓட்டு இதுக்கு நம்பரை ஓட்டுப் போட்டேன் அப்படின்னு இல்லாமல் உங்கள் மனசாட்சிக்கு உங்களுக்கு உங்கள் உங்கள் உங்கள் தொகுதியில் வந்து இதெல்லாம் பண்ணுவாங்கள் அப்படின்னு நம்பிக்கை வெச்சிருப்பீங்கள அவங்களுக்கு ஓட்டுப் போட்டால் தான் அவங்க வந்து உங்களுக்கு வந்து நல்லது பண்ணுவாங்கள் உங்க ஊருக்கு தேவையான அனைத்து நலத்திட்டங்களும் வந்து செஞ்சுக் கொடுப்பாங்க இல்லைன்னா வந்து யாரும் எதுவும் செஞ்சிக் கொடுக்க மாட்டாங்கள் சரியான ஒரு எம்எல்ஏயோ கவுன்சிலரை தேர்ந்தெடுத்தீங்கன்னால் உங்களுக்கு ச தேவையானதை அனைத்தும் வந்து உங்கள் தொகுதிக்கு வந்து வந்து சேரும் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டுப் போடுங்கள் ஏன்னா தமிழக வெற்றி கலகம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஜெயிக்கும் ஜெயிச்சிச்சின்னால் நம்ம வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு அனை அனைத்து பெண்களுக்கும் முன்னுரிமை கொடுத்து நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து ஜெயித்து காட்டணும் ஏன்னு கேட்டீங்கன்னால் இப்போ வர இந்த எந்த ஒரு ஆட்சியும் எந்த ஒரு ஆட்சியும் வந்து உண்மையா எதுவும் செய்ய மாட்டீங்கிறாங்க செய்கிறோம் இந்த மாதிரி செஞ்சித் தர்றோம் அத செஞ்சிடுறேன்னு சொல்லிட்டு காலங்கள் கடந்துட்ருக்காங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தான் நீங்கள் வந்து நல்லா சிஞ்சித் சிந்தித்து ஒரு நல்ல ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்தால் தான் அந்த அஞ்சி வருஷத்துக்கு நீங்கள் சந்தோசமாக இருக்க முடியும் ரோட்டில் த தாராளமா ரோட்டில் வந்து எந்த ஒரு கொழப்பமும் இல்லாமல் தைரியமாக நடந்து போக முடியும் அதனால் பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து தமிழக வெற்றி கலகத்துக்கு ஓட்டுப் போடுங்கள் ந நம்ம தான் ஜெயிப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தளபதியை பார்க்கலாம்